ஹலோ ஆ சார் லைப்ரேரியனா ஆ சார் எனக்கு ஸ்டோரி புக் வேணும் தெனாலிராமன் ஸ்டோரி புக் வேணும் உங்கள் லைப்ரரியில் இருக்கா சார் எந்த கப்போர்டில் இருக்குது சார் இல்லை சார் நான் புதுசாக தான் சார் வரேன் இப்போ தான் புதுசு நான் புக்கு எடுக்கணும் ஸ்டோரி புக்கு சார் தெனாலிராமனும் அப்புறம் இன்னும் ரெண்டு ஸ்டோரி புக்கு வேணும் எனக்கு எந்த கபோர்டில் இருக்குதுனா சொன்னிங்கனால் நான் எடுத்துப்பேன் சார் லைப்ரரி கார்டெலாம் வாங்கிவிட்டு ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் கப்போர்ட் நம்பர் தெர்ட்டி ஃபோர் செகண்ட் ஃப்லோரா ஃபர்ஸ்ட் ஃப்லோரா சார் ஓகே ஃபர்ஸ்ட் ஃப்லோர்லையா சார் ஓகே சார் ஆ சார் இப்போ அப்புறம் கைடெலாம் இருக்கா இப்போ பயாலஜி கைடு மேக்ஸ் கைடு எனக்கு அந்த மாதிரி கைடெலாம் வேணும் நிறையா ஓகே சார் ஆத்தர்லாம் நல்ல ஆத்தர்தான் சார் அந்த அது கொஸ்ஸின்லாம் ரிப்பிடட் கொஸ்ஸின் தானே வரும் அதில் எக்ஸாம்க்கெலாம் ஓகே சார் ஓகே சார் நான் லைப்ரரி கார்டு வாங்குகிறேன் என்னென்ன ப்ரொசீஜர் சார் இருக்குது அதுக்கு ஏதாது அமௌன்ட் பே பண்ணணுமா லைப்ரரி கார்டு வாங்குறதுக்கு

ஓகே ஓகே ஓகே சார் ஆ சார் அந்த புக்கு எவ்வளோ நாளில் சார் திரும்ப எடுத்து வந்து உங்கள் லைப்ரரிலியே வெச்சுட்ணும் எவ்வளோ நாள் அதுக்கு டைம் கொடுப்பிங்க சரிங்க சார் ஓகே சார் நான் அமௌன்ட் பே பண்ணியே எடுத்துக்கிறேன் எனக்கு ஒன் வீக்குக்கு தேவைப்படுது ஆ மெயின்னாக மெயின்னாக எனக்கு ஸ்டோரி புக் தேவைப்படுது சார் நாளைக்கு இது காம்ப்பெட்டிஷன்க்கு போகிறோம் ஸ்டோரி காம்ப்பெட்டிஷன்க்கு நாங்கள் நாளைன்னிக்கு சரிங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார் ஓகே சார்